நாகரீகத்தில் ரொம்ப சிறந்தவங்க தமிழ் மக்கள் தான் குறிப்பு என்னென்னால் மதுரைக்கிட்ட கீழடின்னு ஒரு அகழ்வாராய்ச்சியில அவங்க வந்து நிறைய கண்டுபிடிச்சாங்க அப்போது வந்து அவங்க அதில் கண்டுபிடிச்சது முக்கியமான இது என்னென்னால் ஒரு மண்பாண்டம் அந்த மண்பாண்டத்தை வந்து அவங்க சோதனைக்கு உட்படுத்தி அவங்க கண்டுபிடிச்சப்ப என்ன சொன்னாங்கன்னால் இதில் வந்து நிறைய வந்து நானோ டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில் எப்படி வந்து இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிச்சிருப்பாங்கன்றது அவுங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய சந்தேகமாக இருந்துச்சு அந்த மண்பாண்டத்தில் நிறைய எழுத்துக்கள் வந்து எழுதியிருந்தாங்க எப்போயுமே ஒரு அகழ்வாராய்ச்சி நடக்குது அப்படின்னா அது முக்கியமாக ஒரு கல்வெட்டில் நிறையா எழுதிருப்பாங்க இல்லேன்னால் ஏதாவது ஒரு அரசர் பற்றின குறிப்பில் வந்து அந்த எழுத்துக்கள் வந்து பொறிக்கப்பட்டிருக்கும் ஆனால் அப்போ அந்த ஒரு பானையில் வந்து எழுதிருக்குறது யாருன்னால் சாதாரணமாக வீட்டில் இருக்கக்கூடிய அந்த வீட்டு வேலை பார்த்துட்டு இருக்கிற அந்த பெண்ணுங்க தான் எழுதிருக்காங்க அப்படின்னா அப்போ இந்த சமூகம் அப்போயே படிச்சு இருக்கா எப்படி ஒரு எல்லா பெண்ணுங்கக்கிட்டையும் படிப்பு அறிவு இருந்திருக்கா ஏன்னால் எல்லோருமே அவங்கவுங்க பேரை வந்து மண்பானையில் எழுதுற அளவுக்கு வந்து அவுங்களுக்கு வந்து அறிவு இருந்திருக்கு அது மட்டுல்லாமல் இங்கே ஆதிச்சநல்லூர்லையும் அதே மாதிரி தான் நிறையா வந்து தொல்லியல் சார்பாக நிறையா கெடைச்சிருக்கு இப்போ கீழடியிலக்கூட அந்த மக்கள் எவ்வளோ அழகா வாழ்ந்துருக்காங்க அப்படின்றத பார்க்குறதுக்கு அவங்களோட அந்த நகர கட்டமைப்பே வந்து அவ்வளோ சீராக இருக்குது வாய்க்கால் வந்து கரெக்டாக இருக்குது அது மாதிரி சிந்து சமவெளிலெலாம் வந்து தமிழ் மக்களோடய அந்த தமிழ் கல்வெட்டெலாம் கெடைச்சிருக்கு சிந்து சமவெளியில் என்ன இருக்கோ அதுவும் இந்த கீழடியோட ஒத்துப்போகுது அப்போ இந்த அளவுக்கு ஒரு இந் இவ்வளோ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மக்கள் வந்து நானோ டெக்னாலஜியும் யூஸ் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து ஒரு சாதாரண வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெண்ணுங்களுக்கு அவங்க பேரெலாம் எழுத தெரியுது அப்போ அவுங்க எந்த அளவுக்கு படிச்சுருப்பாங்க அவங்க தங்க ஊசி எல்லாம் வச்சுருந்தாங்க அப்போ எந்த அளவுக்கு வந்து பொன் இங்க உள்ள இந்த சாதாரண மக்கள் வந்து எவ்வளோ செல்வ செழிப்பா இருந்திருப்பாங்கன்னும் தெரிஞ்சுருக்கும் அவங்களுட்ட இருந்து ஒரு தாயக்கட்டை கூட ஒரு முத்து அந்த மாதிரி செஞ்ச தாயக்கட்டை கூட அவங்க வந்து விளாண்ட்டிருக்காங்க அந்தளவுக்கு தமிழ்ல வந்து செல்வமும் நிறையா இருந்துருக்குது அந்த அவங்களோட அந்த வாழ்ந்த முறையும் அவங்க வாழ்ந்த இடங்களும் அப்படி இருந்திருக்கு அவங்களோட அந்த நெல் கொட்டி வைக்கிற அந்த அந்த உரையைலாம் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அதை எப்படி அவங்கனால அப்படி பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்றதெல்லாம் இன்ன வரைக்கும் அறிவியல் கிட்ட இருந்தெலாம் சரியான அதுக்கு வந்து ஒரு தெளிவாக ஒரு விளக்கம்ன்றது இன்ன வரையும் கொடுக்கல ஆராய்ச்சி நடந்துகிட்டு தான் இருக்குது